வரைகிறதுக்கு கஸ்டமான விஷியம்னால் எனக்கு வந்து ஒருத்தவங்களை பார்த்து அப்படியே வரைகிறது தான் ரொம்ப கஸ்டமான விஷியம்னுவேன் மற்றபடி ஏதாவது இப்போது வரையணும் இயற்கையா ஏதாவது வரைங்க அப்படின்னா நான் வந்து டக்குன்னு வரையுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதை தள்ளி நான் மெஹந்தி வேற போடுவேன் மெஹந்தி போடும்போது எனக்கு ஃபோன்ல இருக்கிறத பார்த்து அப்படியே நானும் போடுவேன் எனக்கு தெரிஞ்ச டிசைனாலும் நான் போடுவேன் அதில் எதாவது ஒரு தப்பு வந்துனால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அதோடயேதான் வரஞ்சிடுவேன் ஏன்னா அழிச்சி அழிச்சி வரைஞ்சோன்னா அந்த இடமே அசிங்கமாயிடும் படம் வரையும்போதும் அப்படிதான் எதாது ஒரு சின்ன தப்பு வந்துச்சின்னால் நான் அதை ஒரு டிசைனாக மாற்ற தான் ட்ரை பண்ணுவேன் கூடியமட்டுல நான் வந்து அழிச்சி வரைகிறதுக்கு விரும்பமாட்டேன் அப்படி வரஞ்சோம்னா அந்த டயக்ராமே நாசமாகி போயிடும் அழிக்காம வரையணும் தான் எதிர்பார்ப்பேன் கஸ்டப்பட்டு வரையிறதுனால் இதுதான் ஒருத்தங்கவள பார்த்து அப்படியே வரைகிறது தான் எனக்கு ரொம்ப கஸ்டமானதாக இருக்கும் நான் வந்து அப்படியே வரைஞ்சிக்கவும் மாட்டேன் எனக்கு அது வரைய வராது சும்மா ஒரு பொம்மை வரைகிறது ஒரு யானை ஒரு நாய்க்குட்டி அப்படி வரைகிறதுனா ஈஸியாக நான் வரையுவேன் எதையாவது பார்த்து அப்படியே அச்சு அடிச்ச மாதிரி வரையணும்னா எனக்கு வரைய வராது மற்றபடி நாங்கள் யூஸ் பண்ண பென்சில் வந்து இப்போது ரொம்ப முதவே டார்க்காக வரைகிற மாதிரி உள்ள பென்சில் வச்சு நான் வரையமாட்டேன் லைட்டாக லைட்டாக ரொம்ப தடம் பதியாமல் வரையுவேன் அப்படின்னா ஏதாவது சில சமயம் பெரிய மிஸ்டேக் வந்தாலும் அலைச்சிட்டு வரஞ்சால் ரொம்ப அசிங்கமாக தெரியும் முதவே ரொம்ப இறுக்கி பிடிச்சு வரைஞ்சி வச்சோம்னா அழிச்சிட்டு வரையும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதனால் முதவே கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துதுனால் அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் டார்க்னாலும் பண்ணிக்கலாம் பென்சில் வச்சோம் ஸ்கெட்ச்சி வச்சோம் கலர் பென்சிலை வச்சோ நம்ம வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் அதை தள்ளி நம்ம ஃபஸ்ட்டே போட்டு இறுத்தி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அழிச்சிட்டா அந்த வரைஞ்சதே வந்து அசிங்கமாயிடும் அந்த பேப்பரும் வந்து நாசமாயிடும் மெஹந்தி போடும்போது வந்து டிஷ்யூ பேப்பர்ல வந்து நாங்கள் வந்து லைட்டாக அப்படி இழுத்து இழுத்து தப்பானால் அதை வச்சு துடச்சி எடுப்போம் அது வந்து லைட்டாக சிவக்குறதுக்கு முன்னாடியே எடுத்தடணும் இல்லை அப்பட்னா அந்த இடத்துல அப்படே சிவந்த மாரி ஆயிரும் கலர்ல ஆரஞ்சி கலர்ல இருக்கும் அதனால சிவக்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து கையில இருக்கிறத அழிச்சி எடுத்துடுவேன் இவ்வளோதான் நாங்கள் வந்து வரையும் போது யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ்னால் இதுதான் இதை தவிர வேற எதுவும் இல்லை